எடுத்து போட்டு மீன்குழம்பு செய்முறை எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது மீனை சுத்தமாக கழுவி மீன் வறுக்க தனியாக எடுத்துக்கிட்டு குழம்புக்கு தனியாக எடுத்தரணும் புளி ஊற வைக்கணும் கொஞ்சமாக புளி நாலு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல எண்ணய் வெந்தயம் இதை போட்டு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் வெங்காயம் கருவப்பில்ல போட்டு நல்லா தாளித்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கி புளியை கரைத்து ஊற்றி மல்லித்தூள் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தாளித்துவுட்டு மூடி வச்சரணும் மூடி வச்சிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் அரைத்து அதில் ஊற்றணும் மீன் வறுக்க மிளகு ஜீரகம் பூண்டு சோம்பு இது மூணையும் பட்டுமாதிரி அரைத்து மீனில் மீன் வறுக்கிற மீனில் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகு ஜீரம் பூண்டு இதை அரைத்து அந்த மீனில் போட்டு பெசரி அதை கொஞ்சம் நேரம் அமுக்கி வச்சி அமுக்கி வச்சிட்டு உப்பல்லாம் சூழ்ந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி நல்லா வறுக்கணும் எண்ணெய் நிறையா ஊற்றி மீனை வறுத்து வச்சிட்டு மீன் குழம்புல உப்பு அதிகமாக போயிடுச்சின்னா கொஞ்சோண்டு தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து உபயோகப்படுத்தணும் கறிக்குழம்பு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில்ல பட்டை கிராம்பு ரெண்டு சோம்பு போட்டு எண்ணெயை ஊற்றி வெடிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைத்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி கறியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அத வெங்காயத்துலேயே அள்ளிப்போட்டு நல்லா சுருள சுருள வதக்கணும் வதக்கிட்டு நல்ல சாஃப்டாக வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து களனி தண்ணி எடுத்து ஊற்றணும் நல்லா அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கறி வேகணும் இதுக்கப்புறம் தேங்காய் சோம்பு கொஞ்சம் கசகசா மிக்ஸியில் போட்டு அரைத்து வச்சிக்கணும் அரைத்து வச்சிக்கிட்டு கறி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் இங்கே அரைத்து வச்ச தேங்காயை எடுத்து அதில் போடணும் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சடணும் உப்பு போட்டு மூடி வச்சிடணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ம மட்டன் மசாலா கொஞ்சோண்டு கீழே போடணும் அதில் போட்டு நல்லா கொதிச்சோன்ன கறி வெந்தத்துக்கப்புறம் கீழே இறக்கி வச்சிரணும் என்ன ரெண்டாவது வந்து புளிக் குழம்பு வைக்கிறோன்னு வச்சுக்கங்க புளிக்குழம்பு வச்சம்ன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் கொஞ்சமாக புளி ரெண்டு ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி சின்ன கத்திரிக்காயை நல்லா காம்பை எடுத்துட்டு அதையும் அரிஞ்சு ஒன்றா போட்டு நல்லா வதக்கி புளித்தண்ணியை எடுத்து ஊற்றணும் புளி அதிகமாக போயிடுச்சின்னா தேங்காயை அரைத்து ஊற்றணும் என்னா பிரியாணி செய்வோம் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு புதினா தழை மல்லித்தழை இஞ்சிப்பூண்டை நல்லா பேஸ்ட்டாக அரைத்து வச்சிக்கிட்டு பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் வெவுந்து வச்சிக்கிட்டு நெய் நல்ல நெய்யை ஊற்றணும் ஊற்றி இந்த இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி விட்டு புதினா தழையை கடைசியில் போட்டு வதக்கி கறியும் அதில் ஒன்றா போட்டுரணும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை அளந்து ஊற்றணும் ஒருபடி அரிசிக்கு ரெண்டுபடி தண்ணின்னு அளந்து ஊற்றணும் பிரியாணிக்கு அளந்து ஊற்றுனதுக்கப்பறம் சால்ட் கொஞ்சம் போடணும் உப்பு போடணும் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த கறி அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அரிசியை நல்லா சுத்தமாக களஞ்சி அதில் போடணும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டுருக்கணும் நல்லா அரிசியும் கறியும் நல்லா சமமா வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து தட்டு போட்டு மேலே அதுக்கு மேலே நெருப்பை அள்ளி வச்சி அப்டிடே தம் விட்டுர்றணும் தம் விட்டா கரெக்டாக வந்துடும் என்ன இது செய்ய தெரியும் மீன் குழம்பு செய்ய தெரியும் கறிக்குழம்பும் செய்ய தெரியும் பிரியாணி செய்ய தெரியும் புளிக்குழம்பும் வைக்க தெரியும் சாம்பாரும் தெரியும் வீடு வாசலில் வெள்ளிக்கிழம செவ்வாக்கிழம சுத்தமாக பண்ணி விளக்கேத்தி நாங்கள் சாமி கும்பிடுவோம் ஏன்னா கோவிலுக்கெல்லாம் போவோம் நீட்டாக வச்சிக்கிவோம் எங்கள் வீட்டை எந்த குறைபாடும் இருக்காது சுத்தமாக வச்சிக்கிவோம்